வேறொரு நாட்டுக்கு போகணுன்னா எனக்கு வந்து அமெரிக்கா போகணும் அமெரிக்காவில் வந்து எல்லாமே டூரிஸ்ட் ப்ளேஸாகதான் இருக்கும் சுற்றி பார்க்குறத்துக்கு அது போல் நல்லமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த மலேசியா சிங்கப்பூர் சைடெலாம் போனால் முருகன் கோவில் அதுபோல் இருக்குது அங்கே வந்து தமிழர்கள் நல்லா இந்த முருகன் கோயிலெல்லாம் நல்லா சேஃபாக பார்த்துக்குவாங்க தமிழர்கள் நல்லா மதித்து நடத்தி பேசுவாங்க தமிழர்களும் தமிழர்களுக்கான முக்கியத்துவத்தெல்லாம் கொடுத்து அந்த கோவில் வழிபாடை அருமையாக பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் அங்கே சீனர்கள் ஊரில் கூட தமிழ்மொழிகள் பேசுவாங்க ஆக மொத்தம் அங்கே ஃபுட்டெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுற்றிபாக்க நிறைய இடம் இருக்கும் முருகர் கோவில் அழகாக இருக்கும் அப்புறம் அங்கே இருக்கிற சீனர்களெலாம் நல்ல தமிழர்களோடு இணைந்து அந்த பாரம்பரியத்தோடு நடத்துவாங்க அந்த கோயில் திருவிழாக்களெலாம் வந்து அதனால வந்து மலேசியா சிங்கப்பூர் சிங்கப்பூர் கூட நல்லா டூரிஸ்ட் ப்ளேஸாக நல்லா இருக்கும் முக்கியமாக போகணுன்னா அமெரிக்கா போகணும் அமெரிக்கா வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்து அதிகமாக இருக்கும் மக்கள்தொகை கம்மியாக இருப்பாங்க ஆனால் அங்கே ரூல்ஸ் எதுவும் கிடையாது ரூல்ஸெலாம் இருந்தாலும் மக்களுக்கு ஈடான ஒரு ரூல்ஸாகதான் இருக்கும் மக்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்து ரூல்ஸெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதேமாரி மலேசியால வந்து ரொம்ப க்ளீன் நீட் அண்ட் க்ளீனஸாக க்ளீனாக இருக்கும் ரோடெலாம் அதுபோல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஈக்வலான தமிழ்நாட்டில் எப்படி நடத்துகிறமோ அதேபோல்தான் அங்கேயும் கொடுத்துருப்பாங்க அந்த நீட்னஸ் எல்லாமே